எனக்கு வந்து எழுதுவது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் வந்து கவிதை அப்புறம் புக் நாவல்கள் கதைகள் இது எல்லாமே எழுதியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோனே இப்போ ஸ்கூலுக்கு ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தோனா நம்மலாம் நோட் பென் தான் யூஸ் பண்ணுவோம் பிக்காஸ் எழுதுறக்கு எழுதும் போது நம்மளுக்கு வந்து அதிகமாக மனப்பாடம் ஆகும் மெமரியில் நிற்கும் அப்படிங்குறது வந்து பழங்காலத்திலேருந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் பட் ஆனால் இப்போயெலாம் ஸ்கூலுக்கு பார்த்தோனா லேப்டாப் லேப்டாப்பில் தான் வந்து லெசன்ஸ்சே எடுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தா லேப்டாப்பில் தான் எல்லாமே நோட் பண்ணிகிட்டும் வராங்க அதுவும் இல்லாமல் இப்போ எழுத்து எழுதறதை பேனா எடுத்து எழுதுவது வந்து ரொம்பவுமே கம்மி ஆகிடுச்சி எதனாலனால் டெக்னாலஜி வளரும் போது லேப்டாப் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுங்காட்டி ஈவன் ஸ்டெடிஸ் மொதல் கொண்டுமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எழுத்து வழக்கங்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆகிடுச்சு நம்ம வந்து படிக்கிறது எழுதுவது எல்லாமே முன்னோர்கள் முதலிருந்தே எல்லாமே மொதலில் எழுதுதான் பழக ஆரம்பிச்சுருக்காங்க படிக்கறதை தாண்டி பேசுறதை தாண்டி மொதல் எல்லாமே கொண்டு வந்தது எழுத்து வடிவில் தான் கொண்டு வந்தது இப்போ வந்து அந்த எழுத்து வடிவம் எல்லாமே குறைஞ்சி போய் இப்போ எல்லாமே தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தோனா எல்லாமே சாஃப்ட் காப்பியாக ஆக ஆரம்பிச்சுடுச்சி ஒரு எழுத்து வடிவம் கொண்ட எந்த நூல்களுமே இப்போ வந்து பராமரிக்கப்படுகிறதும் கிடையாது அதுவும் இல்லாமல் எல்லாமே அழிக்கப்படுற நிலமல இருந்தாலும் நம்ம பாதுகாக்கிற எண்ணம் யாருக்குமே வரது கிடையாது ஏன்னால் எழுத்து வடிவம் நூல்களுக்கான மதிப்பு வந்து குறைஞ்சிகிட்டே வருது